இந்தியாவின் கலாச்சாரம் கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலிருந்தே வந்து இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் இங்கே இருக்கிற வந்து நிலப்பரப்புயெல்லாம் வந்து இந்தியா வந்து ஒரு ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கே எல்லா வளமான கனிமங்களும் மண் வளங்களும் மண் வளத்துல பார்த்திங்கன்னா செம்மண் களிமண் அப்புறம் கரிசல் மண் வண்டல் மண் ஆகிய மண் வகைகள் வந்து இந்தியாவில் அதிக அளவு இருக்குதுங்க அதுக்கு அப்புறோம் வந்து செங்கல் செய்வதற்கான்டு வந்து இந்த இந்த செம்மண் பயன்படுத்துறோம் அது மாதிரி ஒவ்வொரு தனி தனியான பயிர் வகைகளுக்கும் ஒவ்வொரு மண் வந்து சிறந்ததாக இருக்கும் தஞ்சாவூர் எடுத்திட்டீங்கனா அங்கே வந்து நெல்லுக்கு உண்டான மண் வளங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தஞ்சாவூர் பூரா வந்து நெல் பயிரிட்டு அதை அந்த வளத்தை உருவாக்குவாங்க அதே மாதிரி இங்கே வடக்கே நோக்கி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் அந்த வளங்கள் அதிகமாக இருக்கும் எல்லா விதமான வளங்களும் இந்தியாவில் அதிக அளவு இருக்கு பரப்புலயே வந்து அதிகமாக இருக்குது மலைப் பகுதிகள் கடல் பரப்புகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா அதிகமாக காணப்படுது அதுக்கு அப்புறம் ப பாலைவனம் தார் பாலைவனம்ன்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு இது எல்லாமே வந்து இந்தியாவில் அதிக அளவு இருக்குதுங்க